எனக்கு தெரிஞ்ச மற்ற லாங்குவேஜ்னால் இங்கிலீஷ் நல்லா தெரியும் இங்கிலீஷையும் தமிழையும் கம்பேர் பண்ணுறப்ப தமிழ் வந்து ரொம்பவே பெட்டர் தமிழில் வந்து பேசினா தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் பேசினா எல்லாேருக்கும் நல்லா புரியும் அதே சமயத்தில் இங்கிலீஷோட இங்கிலீஷ் பேசாமலே இருக்க முடியாது நம்ம பேசும்போது அடிக்கடி இங்கிலீஷ் வார்த்தைங்கள் வரதா செய்யும் அப்படிங்குறப்ப தமிழும் இங்கிலீஷும் ஈக்குவல் தான்